லலிதா ட்ராவல்ஸ் தானேங்க நாங்கள் இராயர் தோப்புலேருந்து ஏற்கனவே பதிவு பண்ணி வெச்சுருக்கோங்க இந்த எட்டாம் தேதி போகிற மாதிரி திங்க கெழமை எட்டாம் தேதி சொல்லிருந்தீங்களே திங்க கெழமை அன்னைக்கி ரயில்வே டேஷன் போகணும் பதினோரு மணிக்கு ட்ரெயின் அதனால் இந்த டிரைவர் நம்பர் கொஞ்சம் கொடுங்க டிரைவருக்கு நான் ஃபோன் போட்டு பேசுகிறேன் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தீங்க அது விட்டுட்டேன் கொடுங்க சார் கொஞ்சம் சரிங்க சார் நான் இதோ பேசிட்டு நான் சொல்லிடுறேன் சார் சார் நானே பேசிக்கிறேன் சார் ஓகே சார் ஓகே ஹலோ நான் இது மாதிரி நான் இந்த புக் பண்ணியிருந்தேன் பாருங்கள் ட்ராவல்ஸ் லலிதா ட்ராவல்ஸில் இராயர் தோப்புலேருந்து பேசுகிறேன் அதுக்கு அந்த நாளைக்கு இப்போ தான் எட்டாம் தேதி சொல்லிருந்தேங்களே போகிறதுக்கு அதான் உங்களை தான் அனுப்புறதாக தான் சொல்லியிருக்காரு ஓனரு அதுக்கு தான் எவ்வளோ நேரத்துக்கு வர்றீங்க எங்களுக்கு வந்து ஒரு இங்கே வந்து ஒரு ஒன்பதரைக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாங்கள் ஒரு பத்து பேர் வர்றோம் அதுக்கு தான் நீங்கள் ஒன்போதரைக்கெல்லாம் வந்துட்டீங்கனா கரெக்டாக இருக்கும் நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு பதினோரு மணிக்கெல்லாம் அங்கே ட்ரெயினுக்கு போகணும் திருவண்ணாமலைக்கு இங்கேயிருந்து போகிறதுக்கே ஆறு ஹவர் ஆகிடும் அப்டின்னும் போது கொஞ்சம் நீங்கள் ஒன்பதரை மணிக்கு முன்னே வந்தால் கூட பரவாயில்ல இருந்தாலும் ஒன்பதரை மணிக்காவது கரெக்டாக நீங்கள் வந்திருந்தீங்கனா எங்களுக்கு ஓகே அதுக்கு தான் ஓனர்ட்ட கேட்டேன் சரி பேசிக்க சொல்லிட்டாரு டிரைவர்கிட்டேயே பேசிக்கங்க அப்படின்ட்டாரு சரி ஓகே ஓகேங்களா சரி ஓகே வெச்சிடுறேன் சரி வந்துடுங்க